இப்போது நான் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படித்த பள்ளியில் வேஸ்ட்டு பொருட்களை வைத்து அதாவது நியூஸ் பேப்பர் நம்ம எழுதிப்புட்டு போடுற பேப்பர் அந்த மாதிரி வேஸ்ட்டு பொருட்களை வைத்து சின்னச் சின்ன பொம்மைகள் உருவங்கள் காகித கப்பல் அந்த மாதிரிலாம் செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது மழைக்காலம் வந்துட்டாலே எங்களுக்கு இப்போது காகிதங்களை எடுத்து கப்பல் செஞ்சு அந்த தண்ணீரில் விட்டு அந்த மாதிரி விளையாட்ற அனுபவங்கள் எனக்கு நினைவில் வருது அதுக்கப்புறம் ஆறாவது ஏழாவது போனதுக்கப்புறம் ம மப்ளர் இப்போது பேஸிக்காக உள்ள தையல் தையல் தைக்கிறதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து டென்த் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பில் எங்களுக்கு கூடை பின்னுறது அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்பறம் மழைக் காலங்களில் மப்ளர் தைத்து எப்படி நம்மளே நம்மளுக்கு தைத்து போட்டுக்கிறது அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க